நான் வந்து ஸ்கூலுக்கு சீக்கிரமாக போகிறப்ப செய்கிற சமையல் வந்து எப்படின்னா ஃபஸ்ட் வந்து நூடுல்ஸ்ஸு நூடுல் செய் செய்முறை வந்து ஃபஸ்ட் வந்து அடுப்பு பற்ற வைக்கணும் அடுப்பு பற்ற வச்சு சட் சட்டியை வைக்கணும் சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கட் கடுகு போட்டு நூடுல்ஸ் உளுந்து உளுந்தம்பருப்பு இதெல்லாம் கடலை பருப்பு இதெல்லாம் போட்டு மிளகா இதெல்லாம் போட்டு தாளிச்சு விட்டு எண்ணெயை ஊற்றி தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும் கொதிக்க வைச்சோனே நூடுல்ஸ் போட்டு கிளறி விட்டு மூடி வச்சுட்டு அப்புறம் எடுத்து பாக்ஸில் போட்டு கொண்டு போயிடணும் அது வந்து அது சீக்கிரமாக முடிஞ்சுரும் அடுத்து ரெண்டாவது வந்து சேமியா சேமியா வந்து எப்படி செய்கிறதுன்னா அதே மாதிரி சட்டியெலாம் காய வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தண்ணி ஊற்றி மிளகா உளுந்து பருப்பு கடலை பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சு விட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு சேமியா எடுத்து போட்டு சீக்கிரமாக டிபன் பாக்ஸில் எடுத்து போட்டு எடுத்துகிட்டு போயிட் போயிடலாம் மூணு நிமிஷம்தான் லெ லெமன் வந்து லெமன் செய்கிற சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னா த எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு உளுந்து பருப்பு கடலை பருப்பு இதெல்லாம் போட்டு அந்த லெமன் புழிஞ்சுவிட்ட லெமனை ஊற்றி அதுக்கப்புறம் அது கொதித்ததுக்கு அப்புறம் அதை எடுத்து சாப்பாட்டில் போட்டு கிளறி கொண்டு போவது ஈஸி புளி சாப்பாடு அதுக்கப்புறம் புளி சாப்பாடு வந்து அதே மாதிரி சட்டி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு உளுந்து பருப்பு இதெல்லாம் போட்டு தாளித்து விட்டு கொதிக்க வச்சு அந்த பவுட்ரு புளி பவுட்ரு போட்டு அது கொஞ்ச நேரம் கொதிச்சோவுன்னே அதை எடுத்து சாப்பாடு கிளறி கொண்டு போயிடறது அவ்வளோதான் ஈஸி அஞ்சு வந்து தக்காளி சாப்பாடு தக்காளி சாப்பாடு வந்து எப்படி செய்கிறதுன்னா என்ன குக்கரில் தாளித்து விட்டு எண்ணெய் கடுகு உளுந்தம் பருப்பு பட்டை சோம்பு அப்புறம் தக்காளி வெங்காயம் மிளகா மிளகாய் தூள் பவுட்ரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு தாளித்து விட்டு எண் தண்ணியை ஊற்றி இதை கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு அரிசியை எடுத்து போட்டு குக்கர் மூடி அப்படியே விசில் விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்து போட்டு கொண்டு போவது அவ்வளோதான் ஈஸி